ரீசெண்ட்டக நான் சாம்சங் மொபைல் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா அந்த மொபைலுடைய ரிவியூ என்னோடைய பேர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொபைல் நான் எப்படி இருக்குது எனக்கு எந்தளவுக்கு அந்த மொபைல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கற தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது வந்து சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஜி மொபைல் டேட்டா வந்து ஃபைவ் ஜி டேட்டாஸ் தான் டூயல் சிம் அது போக வந்து எய்ட் ஜிபி டூ எய்ட் ஜிபி ரேம் அண்ட் டூ ஃபிஃப்டி சி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸோ எக்ஸ்டர்னல் நம்ம சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் ஸ்லாட்யிருக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் ஒன்று மெமரி கார்டும் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம் அண்ட் ரேம் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்ட்டண்ட் பண்ணிக்கலாம் கேமரானு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செல்ஃபீ கேமரா இருக்குது பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒன்று வந்து மெகா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா அண்ட் ஒன் வந்து அல்ட்ரா வொயிட் இன்னொன்று வந்து மேக்ரோஸ் கேமரா மெயினாக வந்து கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷ் இல்லை நிறைய கலர் இருக்குது கொஞ்சம் லைட்டாக அந்த லேவண்ட்ரு கலரில் வந்துருக்கும் அண்ட் யூஸ்ஸர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸனஸ் ப்ராஸசர் யூஷுவலாகவே எக்ஸனஸ் ப்ராஸசர்னாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஃபோனும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப் யுஸ் பண்ணிக்கிட்டே கீழே இன்னொரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்ருக்கும் போது அதுலேருந்து வெளிய வராமல் நம்ம வேறு எதாவது டெக்ஸ்ட்டோ ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வாட்ட்ரு ரெசிஸ்டெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன்லாம் தண்ணியில் மழையில் நனஞ்சி தான் யூஸ் ஆகாமல் போச்சு இப்போ இந்த ஃபோனில் வந்து ஐபி சிக்ஸ்ட்டி செவென் வாட்ரு ரெசிஸ்டெண்ட் இருக்கனால் நம்ம தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏஐ பொறுத்தவரைக்கும் இந்த மொபைல் வந்து பயங்கர அப்டேட்டடாக இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக தான் அப்டேட்டும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ப்ராஸசராகட்டும் அந்த டிஸ்ப்ளே ரெசொலியூஷன் ஆகட்டும் எல்லாமே பயங்கர சாஃப்ட்டிங் அதாது சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்குது ஏஐ வந்து எந்த ஒரு மால்ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபோனில் வந்து உடனுக்குடன் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணிடுது டெய்லி பேட்ரி யூஸேஜ் வந்து பேட்ரி ப்ரொடக்க்ஷன்னு ஒரு ஆப்ஷன்ருக்கு அதை வச்சு நாம வந்து பேட்ரி வந்து எய்ட்டி ஃபைவ் தான் சார்ஜ் ஆகும் அதுக்கப்பறம் பேட்ரி ப்ரொடெக்ட் ஆகிக்கும் டெய்லி யூஸேஜ் வீக்லி யூஸேஜ் நம்ம ஃபோன் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறோம் டெய்லியும் ரோட்டீன்ஸ் சாம்சங் நிறையா ஆப்ஸ் இருக்குது அவங்க ஆப்ஸ் மூலிமா நம்ம எவ்வளோ நேரம் இந்த மொபைல்லு யூஸ் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ நேரம் நடக் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம் அண்டு டெய்லி யூஸேஜிக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு சார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்ஏஹெச் டெய்லி யூஸேஜிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் எய்ட் ஓ க்ளாக்கலருந்து நைட் டென் டூ லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் இந்த சார்ஜ் டெய்லி யூஸேஜிக்கு கேமிங்க்கும் பர்ஃப்பாமன்ஸ் சூப்பராக இருக்கு ஹீட்டிங் இஷ்யூஸும் கிடையாது ஸோ டெஃபனெட்லி ஐ வில் சஜஸ்ட் சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபார் திஸ் பர்ஃபாமன்ஸ் அண்ட் அஃபர்ட்டபிள் ப்ரைஸ் தான் அந்த இந்த மிட் ரேஞ்ச் செக்க்ஷனில் இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் ரேஞ்சான ஃபோன் அப்படின்னு நான் வந்து ஒரு சஜெஷன்ஸ் கொடுப்பேன் யாராவது என்கிட்ட சஜெஷன்ஸ் கேட்டால் தேங்க் யூ